ஆ மேம் நான் தேவா பேசுகிறேன் மேடம் நான் சமஸ்தா மைக்ரோ ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறேன் ஸோ கோவாவுக்கு வந்து எங்களோடய கார்ப்ரேட்லேருந்து ஒரு பத்து பேர் நாங்கள் வந்து குரூப்பாக வந்து டூர் போலான்டிருக்குறோம் ஆ ஸோ பேக்கேஜ் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா

ஓகே ஸ்டே பண்ணுறது மேடம்

ஓகே மேம் இப்போது அதுக்கு நாங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை இந்த ஃபிஃப்டின் தௌசண்ட்லேயே வந்து கவர் ஆயிடுமா ஓகே ஓகே ஓகே ஆ டபுள் காட்டா சிங்கிள் காட்டா மேம் ஆ டபுள் காட்டு இப்போ டென் மெம்பெர்ஸுக்கு வந்து அப்போது நீங்கள் ஃபைவ் ரூம்ஸ் தருவீங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணுவீங்க மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே ம் ஃபுட்டு வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா இல்லை நாங்கள் அங்கேயிருந்து வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குமா

ஓகே இஃப் யூ டோன்ட் மைன் அது வந்து இப்போது நாங்கள் இப்போது நாண்வெஜ் ஆட்ரு பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ஃபிஃப்டின் தௌசண்ட்லேயே நீங்கள் வந்து அதை க்ளியர் பண்ணிப்பீங்களா இல்லை வந்து இந்த மாதிரி ஃபுட்டுக்கு தான் வந்து இந்த பேக்கேஜு இல்லை வேறு மாதிரி ஃபுட்டுக்கு வந்து வேறு பேக்கேஜு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா ஓகே மேம் இஃப் யூ டோன் மைன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் நீங்கள் அந்த பேக்கேஜுலாம் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டு ஓகேனா திரும்ப கூப்பிட்றேன் ஓகே மேம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எனக்கு டேட்டா கொடுங்க நான் அதை பார்க்குறேன் எனக்கு ரூம்மு ஃபோட்டோஸெலாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் ஓகேன்னால் நான் உங்களுக்கு நான் மெயிலாக கூட கொடுத்துட்றேன் தேங்க்யூ தேங்க்யூ